கிராமத்தில் இப்போ குழந்தைங்க லீவ் டேஸ்லலாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்க விளையாடுறதே பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு கபடி அந்த ரன்னிங் ரேஸ்ஸு அந்தமாதிரி தான் அவங்க அதிகமாக லைக் பண்ணி விளையாடுறாங்க அந்த ஒரு கிராமத்தில் விளையாடுற சின்ன சின்ன அந்த கேம்ஸ் தான் அடுத்த ஸ்கூல் லெவலில் எதாவது இப்போ கபடி கபடி காம்பட்டீஷன்லாம் வச்சாங்கன்னா நமக்கு அங்கயே பிராக்டீஸ் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கபடியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க கபடி கிரிக்கெட் எதுவாக இருந்தாலும் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஸ்கூலில் கொடுக்குற அந்த அதிகமான பிராக்டிஸ்னால் அவங்களோட அந்த திறன் வந்து இன்னும் அதிகமாகுது அந்த கிராமத்தில் விளையாடுற விளையாட்டு மூலிமா ஸ்கூல் லெவலுக்கு மாறுது ஸ்கூலில் இருக்கிற பிராக்டிஸ் மூலிமா நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க போகணும் அப்டிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிச்சிடுது அப்புறம் நே இப்போ இருக்கற நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ் கூட அதிகமாக கிராமப்புறத்துலேருந்து வந்தவர்கள் தான் அந்த அந்த மாதிரி ஒரு ஹாபிட் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லருந்தே வளர ஆரம்பிச்சிடுது கிராமத்தில் வந்து மக்கள் இந்த மாதிரி விளையாட்டுகள இன்னும் ஊக்குவிச்சிட்டு தான் இருக்காங்க